ஆ ஹலோ குட்மார்னிங் மேம் ஆ எஸ் மேம் எஸ் மேம் மே மேம் நியூஸ் பார்த்திங்களா இப்போ ரெய்னி சீசன்னால் ஸ்கூல் ஹாலிடே விட்டாங்க

ஆ ஆமாங்க மேம் ஆ ஓகேங்க மேம் அப்படியே பண்ணிக்கலாம் மேம் இன்னும் ஒரு த்ரீ டாப்பிக்ஸ் மட்டும் தான் மேம் இருக்குது எக்ஸாம்ஸ் வேறு வந்துகிட்ருக்கு ஸோ ஸ்டூடண்ட்ஸை எப்படி கனெக்ட்டிவிட்டி பண்ணுறதுனு எனக்கு தெரியல அதுதான் வாட்ஸ்அப் க்ரூப் இந்த ஆன்லைன் க்ளாஸும் எடுக்கக்கூடாதுனு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம வேறு ஐடியா வாட்ஸ்அப் க்ரூப் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணலாமா மேம்

ம் எஸ் மேம் எஸ் மேம் ஆமாம் டெய்லியும் நம்ம என்னென்ன அவங்க ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு ஒரு ஒரு இது தெரியணும் ஸ்டூடண்ஸ் வந்து ம் அதுதான் சரி உங்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்டுக்கலாம் இப்படி பண்ணிதான் சார் டிஸ்கஸ் பண்ண சொன்னாங்க மற்ற டீச்சர்ஸோடு அவங்கவுங்க கோ டீச்சர்ஸோடு சரி உங்களை ஞாபகம் வந்துச்சு சரி இப்போ எப்படி பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியா ஆ இந்த ரெசிடென்ஸி டாப்பிக்கும் இன்னொன்று ம் டாப்பிக்கும் இருக்குது மேம் ஆமாம் மேம் நம்ம டெயிலியும் ஒரு எக்ஸாம் மாதிரி இந்த இந்த கொஷ்ன்ஸெலாம் நம்ம படிங்க அப்டின்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம் மேம் ஆக்ட்டிவிட்டி பண்ணி முடிச்சுட்டோன்னு எஸ் மேம் ஆமாம் மேம் ஆமாம் மேம் நீங்கள் சொல்வது அது கரெக்ட்டு தான் ஆ சரி ஆ ஓகே தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச்